ஹலோ நான் குமார் பிளம்பரோடய அண்ணன் பொன்மாணிக்கம் பேசுகிறேன் நானும் பிளம்பர் தான் சொல்லுங்கள் ஆமாம் சரி சரி நீங்கள் வந்து ஏற்கனவே தம்பிக்கிட்ட வந்து பேசிறிக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்காப்புல தம்பி அப்படி தான் சொல்லாமல் போகிட்டான் கொஞ்சம் வெளியூரு போகிருக்கான் யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டான் போல இருக்குது இப்போ அதனால எல்லாருமே எனக்கு தான் அடிக்கிறாங்க நான் வந்து பண்ணிக் கொடுக்குறேன் உங்கள் வீடு கரெக்டாக எங்கே இருக்குது ஆமாம் இங்கே ஆர்எஸ் மளிகைன்னு ஒரு கடை இருக்குது நம்ம இதில் கீழானல்ல கோட்டை தானே கீழானல்ல கோட்டை மளிகைக்கடை சரி சரி சரி சரி சரி சரி சரி ஆமாம் நம்ம சிவகங்கை டிஸ்டிரிக் ஃபுல்லாகவே எல்லாமே உப்பு தண்ணி தான் என்ன முக்கால்வாசி உப்பு தண்ணி தான் பாசி அடச்சுக்கிச்சோ சரி சரி சரி சுத்தம் பண்ணீங்களா இடையில ட மேலே டேங்க் தானே வச்சுருக்கீங்க இல்லை போர் போட்டுருக்கீங்களா சரி சரி சரி சரி திறந்தீங்கனா பாசியாக வருதோ சரி சரி சரி சரி சரி சரி இல்லை நான் பண்ணி கொடுத்துடுவேன் ஆனால் வேலை கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்குது நான் வேறு ஆளுவோ ஒரு ரெண்டு பேரை கூட்டு வரமாதிரி இருக்கும் பரவா இல்லையா நான் ஒரு ஆளே செய்ய முடியாது சரி சரி சரி சரி சரி சரி சரி என்ன வீடு கொஞ்சம் நடுவாந்தரமான வீடா இருக்குமா இல்லை பெரிய வீடா அப்படியா சரி சரி சரி ஒரு பத்து சதுரம் இருக்குமா சரி சரி சரி சரி சரி சரி சரி நாங்கள் மூணு பேரு வரோம் ஒரு நாளைக்கு

சரி சரி இப்போ ஆளுங்கள் கிடைக்காத நேரமாக இருக்குது அதனால் நான் அதை தான் முன்கூட்டியே சொல்லிரணும் தான் சொல்கிறேன் அந்த நான் கூட பரவாயில்லை நான் உங்கள்கிட்ட அப்புறம் வாங்கிப்பேன் நான் இன்னும் ரெண்டு தம்பிகளை கூட்டு வருவேன் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுபா பார்த்து கொடுத்துடுங்க சரி சரி சரி அதுக்கு தான் இப்போ சொல்லிகிறேன் முன்னாடி அப்புறம் லேட்டாக சொல்கிறீகளே இப்போ சொல்லலையேன்னு நீங்கள் சொல்லிடக் கூடாதுல அதுக்காக தான் சொல்கிறேன் என்னென்னு நேரம் கிடைக்காத நேரமாக இருக்கறதுனால் நான் கூட்டி வர வேண்டியதுருக்குது அதனால் பார்த்துக்குங்க சரி மற்றது நான் நேராக வரேன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு எவ்வளோ ஆகுங்கிறதை உங்கள்கிட்ட நான் சொல்லிகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்க பண்ணிருவோம் ஒரு நாளில் முடிச்சுடுவோம் சரி சரி சரி சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா வந்துடுறேன்